எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது பக்கத்தில் பழைய புக்கு கடை இருந்துச்சு அது இல்லாமல் நான் அங்கே வந்து ஏன் என் எப்படி அவங்கள்ட்ட இப்படி சொல்லி வச்சிருவேன் எனக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக புக்கு கவிதை புக்கு எதாவது கட்டுரை புக்கு இதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருவேன் அந்த மாரி அவங்களும் புக்கு இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க அதை வந்து நான் வந்து விருதாச்சலத்தில் படித்தேன் எனக்கு வந்து எந்த புக்கு இருந்தாலும் டக்குன்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க மா புக்கு இருக்கும்மா வேணுமாம்மான்னு கேட்பாங்க நான் கொஞ்சம் பாதி அமௌண்ட் கொடுத்து வாங்கிப்பேன் என்னோடய காலேஜுக்கு கூட நான் அதில் தான் மெட்டீரியல்லாம் வாங்கிக்கிட்டுருந்தேன் ஏன்னா எங்களுக்கு அமௌண்ட்டு கட்டி ஒரு புது புக்கு வாங்கற அளவுக்கு வசதி கிடையாது அதனால நாங்கள் அதில் தான் நான் பாதி அமௌண்ட்டு கட்டி பழைய புக்ஸ் வாங்கி தான் நான் காலேஜ் முடித்தேன் நெக்ஸ்ட்டு என்னென்னா எனக்கு புக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கிது நா வந்து அதை விட்டால் நான் எங்கள் படிப்பேன் அப்படின்னா லைப்ரரியில் படிச்சிட்டுருந்தேன் அங்கே காலேஜ் படிக்கும் போது எனக்கு லைப்ரரிக்கு போகிறதுக்கு அந்த பாஸ் கார்டுலாம் இருந்துச்சு அது வரைக்கும் நான் போக எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்பறம் மேரேஜ் ஆகிடுத்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்பறம் இங்கே பக்கத்தில் பிள்ளைங்களாம் சொன்னாங்க லைப்ரரி இருக்குது போயி படிக்கலாம் அப்டின்னாங்க நா கன்சீவ்வாக இருக்கும் போது எனக்கு புக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏதாவது ஒரு புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு தோணுனதுனால் நம்ம படிச்சிட்டு வேலை இல்லை டிகிரி முடித்து இப்போ ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேலே ஆகுது அப்போ வந்து எனக்கு வ வயது படிப்பு வேலை இல்லை வீட்டில் இருக்கிறதுனால சரி ஏதாவது ஒன்று படிக்கலாம் படித்த படிப்பு வந்து வேஸ்ட்டாகிடக்கூடாது ஏதாவது ரொட்டடாக அதாவது படிச்சிக்கிட்டு இருக்கணும் ஏதோ சம்மந்தப்பட்டதோ சம்மந்தப்படாததோ அப்படின்னு படிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருக்கும் அப்போது வந்து நான் அதை அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த லைப்ரரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் லெவன் டூ டுவெல் வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் போயிட்டு புக்ஸ் எடுத்து படிப்பேன் ஆனால் எதுவும் நிறைய புக்ஸ் இருக்கும் நான் இப்போ அங்கே போகிறப்ப நான் இப்போ ஐயோ நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கறோம் எவ்வளோ புது புது புக்கு இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் இருக்கு அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு வந்து வீட்லேயும் சரியான ஒரு வசதி இல்லை வேலையும் இருக்கு அப்போ அங்கே போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால் ஆனால் அதுவும் பண்ண முடியலை அப்பறம் லோக்கலில் இங்கே சொந்த ஊர்லேயே லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே நிறையா பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் ஓவர் இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்போயே ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு மா புக்ஸு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நான் படித்துட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய படிச்சிருக்கேன் பிள்ளைகளும் நிறையா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அங்கே போயி நாங்கள் படிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் என்ன இந்த அக்காங்களாம் ஸ்கூல் முடித்து எவ்வளோ நாள் ஆகுது இப்போ வந்து படிக்கிறாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங் வந்து அக்கா எனக்கும் சொல்லி கொடுங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு நிறைய எங்களை கேட்பாங்க கேட்கும் போது ஆமாம்மா நிறைய புக்ஸ் இருக்குது புக்கு நாங்கள் பாட புத்தகத்தை தாண்டி நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்னு நான் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன் பிள்ளைங்க சொல்லும் போது அக்கா இதான் ஏன் படிக்கிறீங்க இதை படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் படிக்கும் போது கொஞ்சம் பொது அறிவு பொது அறிவை தெரிஞ்சிக்கலாம்மா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கள்லாம் பரவாயில்லக்கா நீங்கள் எங்கள் மி எங்கள் மிஸ்ஸெல்லாம் இவ்வளோக்கு சொல்லலை புக்கை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் நிறையா சொல்றீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல் சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ரெண்ட்ஸ்களும் கிடச்சிருக்காங்க புக்ஸ் படிக்கும் போது அப்பறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கறதுனால் எங்கள் வீட்டுக்கார் நியூஸ் பேப்பர் எனக்கு டெய்லியும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் வசதி கம்மியானதுனால் அது பண்ண முடியலை வேலை இருக்கறதுனால் ஆனால் மற்றப்படி எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த புக்ஸ் மெயினாக எனக்கு கவிதை எழுதுறது ட்ராயிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்க்கில்யே நான் விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஃபேம்லி சுச்சுவேஷன் நான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அந்த ஸ்க்கில் டெவலப்மெண்ட்டேயே விட்டுட்டேன் ஆனால் இப்போயும் எழுதணும் வரையணும் அதை பற்றி பேசணும் அப்படின்னா நான் மட்டும் படபடபடன்னு பேசிக்கிட்டு இருப்பேன்